இந்தியாவில் போக்குவரத்து வசதி எப்படி இருக்குனா சிட்டி சைட்ஸில் வந்து பஸ் டைமிங் எல்லாம் கரெக்ட்டாக இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக ஒர்க்குக்கு போக முடியுது கரெக்ட்டான டைம்க்கு ரீச் ஆகமுடியுது ஆனால் விலேஜ் சைடெலாம் அப்படி இல்லை கரெக்ட்டான டைமுக்கு பஸ்ஸும் வரதில்லை கரெக்ட்டான டைமுக்கு ஒர்க்குக்கு போக முடியறது இல்லை அப்புறோம் வீட்டிலையும் எப்படி போகிறாங்கனா கார் பைக் அந்த மாதிரி இதில் போகிறாங்க முக்கியமாக வந்து அந்த மெட்ரோ ட்ரெயின் அந்த மாதிரி இதில் போகிறாங்க என்ன பிரச்சினைனா வந்து ட்ராஃபிக்கு இப்போ போயிட்டிருக்கும்போது ட்ராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுல்லாமல் விலேஜ் சைடில் வந்து பஸ் டைம் கரெக்ட்டாகவும் வரதில்லை முன்னேற்றம் வந்து அந்த ட்ராஃபிக்குங்கிறது இல்லாமல் எல்லா ஊருக்கும் பஸ்ஸு போகிற மாதிரி இருந்தால் எல்லோர்னாலையும் சீக்கிரமாக அவங்கவுங்க ஒர்க்குக்கு போக முடியும் அவங்கவுங்க இதுக்கு ரீச்சாக முடியும்